இது வேலைக்கு வெளியில் வெளியில் வேலைக்கு போகிறாங்க பசங்கள் வேலைக்கு போய் என்னென்ன சந்திக்கிறாங்களோ நம்மளுக்கு தெரியலை அவங்க அவங்களுக்குதான் தெரியும் வீட்லேயும் சொல்ல மாட்டேங்குறாங்க அதிகம் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லி வெளியில் போகிறாங்க இது வந்து கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் பரவாயில்லைனு நாங்கள் நினைக்கிறோம் அத வந்து பசங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நான் வேலைக்கு போறேம்மான் சொல்லி சொல்கிறாங்க சரி என்னென்ன சந்திக்கிறாங்கன்னும் பசங்களுக்குதான் தெரியும் வீட்டில் சொல்லிக்க மாட்டேங்குறாங்க இப்போ வந்து ஒரு கல்யாணம் காரியம்னா நம்ம வந்து சம்பளம் அதிகமாக இருந்தால் பரவாயில்லைனு சொல்லி பசங்கள் போகிறாங்க எப்படிம்மா நம்ம வந்து அப்புறம் கல்யாணம் கல்யாணம் பண்ணணும்னா பணம் வேணும் நம்ம சம்பளம் நான் வேலைக்கு போறேம்மா அதனால வெளியில் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு யாரார்கிட்டேயோ என்னென்ன பேச்சுவாங்குறாங்களோ ரூம்பு வாடகை கொடுக்கணும் அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி எல்லாம் செய்யறாங்க சொல்கிறாங்க இப்பயே பத்தாயிரம் சம்பளம் வந்தால் ரூம் வாடகையே சரியாக போயிருது சம்பளம் கம்மியாக இருக்குது கெவர்மெண்ட்டு வேலையாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லை இல்லை வீட்டில் இங்கேயே வாடா ஊருக்கே வாங்கடானு சொல்லி ஃபோன் பண்ணினா இந்த விவசாயம் வந்து பாருங்கடான்னா இது விவசாயத்தில் என்னம்மா நம்மளுக்கு வருது நம்மளுக்கு என்னம்மா அதில் கட்டிப்படியாகுதுன் சொல்லி சொல்கிறாங்க நம்மக்கிட்டயே பசங்கள் சொல்கிறாங்க அதனால் வெளியில் வேலைக்கு போறேம்மா அப்படினு சொல்லி சொல்கிறாங்க வெளியில் வேலைக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறிங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா பிடிச்சிங்களா என்னன்ன செஞ்சுக்கிறீங்கனு சொல்லி சத்தம் போட்டு பிள்ளைங்க சொல்ல மாட்டேங்குறாங்க ரொம்பவும் பிள்ளைங்க வெளியில் சாப்பிட்றாங்களோ இல்லையோ சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே வாங்கடானு சொல்லி கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குறாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் பணம் சம்பாதிச்சிக்கிட்டு வர்றேம்மா அப்படினு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன சந்திக்கணும் என்னென்ன சிக்கல் இருக்குது எப்படி எப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்க வெளியில் போய் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இங்கே வந்து வீட்லேயே இருந்து வந்து இங்கே இருந்து கூட வேலைகளை பாருங்கள் தம்பி வெளியில் வேணாம்னு சொல்லி கூப்பிட்றேன் இல்லை வெளிலேயே வேலை செய்யுறம்மா அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைமா பரவாயில்லைமா அப்படினு சொல்லி சொல்கிறாங்க